ஹலோ ஹலோ கேப் ட்ரைவர் நான் பேசுகிறேன் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு சரிங்க சரிங்க ம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வெறும் வந்து விழுப்பரத்துலேருந்து செஞ்சி வரையிலும் வரணுன்னாக்கா வித்து பெட்ரோல் டீசலோடு வந்து ஒரு ரெண்டாயரரூபா நீங்கள் வந்து அங்கேயே வண்டி வெச்சுக்கின்னு திருப்பி ரிட்டன் போய் எங்களுக்கு கொடுக்கணுன்னாக்கா வெயிட்டிங் சார்ஜு செப்பரேட்டு திருப்பி ரெண்டாவது தடவை வரும் போதுன்னா பெட்ரோல் டீசலோ எதோ தேவைப்பட்டாக்கா திருப்பி அதுக்கு சார்ஜு பண்ணணும் மத்ததில் தான் வந்து அப் அண்ட் டௌனுக்கு வந்து எப்படியும் நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரத்துக்குள்ளே ஆகும் வெயிட்டிங் சார்ஜோடு சேர்த்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது பண்ணாக்கா நான் ஏற்பாடு பண்ணிக் கொடுக்குறேன் ஆ அப் அண்ட் டௌனு அதான் ரேட்டு இப்போ பெட்ரோல் விற்கிற விலையே டீசல் விற்கிற வெலை நிறையா இருக்குது உங்களுக்கே தெரியும் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை ஆகையினால் இப்போ வந்து ஒரு அஞ்சாயரரூபான்றது வேணும்ன்னா ஒரு ஐநூறுபா கம்மி பண்ணி நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுங்க மூணு பேர் தானே மூணு பேர் தானே ஆ சரி ஒன்று அங்கே வெயிட் பண்ணி அங்கே கூட்டினு வர்றோம் ஏன்னா நீங்கள் போய் சுற்றிப் பார்த்துட்டு வர நாங்கள் சும்மா தான் இருக்கணும் அங்கே அதனால் வெயிட்டிங் சார்ஜு தான் கொஞ்சம் கூட வரும் நீங்கள் அப் அண்ட் ட்ராவலு சார்ஜை விட வெயிட்டிங் சார்ஜு கூட வரும் ஏன்னா நாங்கள் அங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடுவோம் இங்கே இங்கே வந்து அவங்க எட்டு ஒம்போது மணிநேரம் இருக்கணும்ன்னா நான் சும்மா வண்டியை வெச்சின்னு உக்காந்துருக்கணும் அதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் அஞ்சாயரரூபாவா சொன்னேன் உங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்க அதனால் நான் ஒரு ஐநூறுபா கம்மி பண்ணி ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுங்க வர்றோம் எந்த டைமுக்கு வரணும் எங்கே வரணுன்னு சொன்னிங்கன்னா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா நான் கூப்பிட்றதுன்னா எந்த எந்த டைமுக்கு வரணுன்னு சொன்னிங்கன்னா அந்த டைமுக்கு நான் அங்கே வந்துர்றேன் ஓகே சரிங்க ரைட் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எழுதிக்கிறீங்களா சரிங்க அப்புறம் சொல்கிறேன் நான் சரி